ஹலோ ட்ராவல் ட்ராவல் ஏஜென்சி அவங்களா ஆ நான் இங்கே ஒரு ஆப்பக்கூடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஊரில் இருந்து பேசுகிறேங்க அதை நாங்கள் இங்கே இருந்து திண்டல் முருகன் கோவிலுக்கு ஒரு நாலு பேர் போகணும்ங்க ஆ ஒரு முப்பது கிலோமீட்டர் ஆகும்ங்க போக வர்ற ஒரு அரை கிலோமீட்டரு அங்கே போய் சாமி கும்பிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிருங்க அதுக்கு என்ன கிலோமீட்டர் வாடகை வாங்குறீங்களா இல்லை டோட்டல்லாக மொத்தமாக வாங்குறீங்களா வாடகை சரிங்க எங்களுக்கு ஒரு நாலு பேர் போகிற அளவுக்கு ஒரு வண்டி இருக்கணும் அதலாம் வேண்டாம் நார்மலாக இருக்கிற வண்டி போதும் சரிங்க சரிங்க வைட்டிங் சார்ஜ் எவ்வளோவு

மணிக்குங்களா சரிங்க ஆ ஆ சரி சரிங்க இங்கே ஒரு காலையில் ஒரு எட்டு மணிக்கு வரணும்ங்க எட்டு மணிக்கு வரணும் இங்கே ஒரு கிலோமீட்டருங்க அது புதுபாளையம்ங்க புது பாளையம்

சரிங்க ஆ சரிங்க சரிங்க நீங்கள் போய்ட்டு சொல்கிறேன்

சரிங்க சரிங்க ஆ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்டுங்க ஆ சரி ஆ சரிங்க ஆ சரி சரிங்க சரிங்க நன்றிங்க நன்றிங்க